நாங்கள் செடி வளர்க்குறதுக்கு அக்கத்தூடு பக்கத்தூட்டுல இருக்குறவங்ககிட்லாம் கேட்டுன்னு வாங்கி நடுவேன் தெரு மேல விற்றுன்னு வராங்க அவங்ககிட்டலாம் வாங்குவோம் கழனி வேலைக்கு போனோங்கன்னாக்கா அந்த இடத்துல செடிங்கள் நிறையா இருக்கும் முளஞ்சிருக்கும் அந்த செடியெல்லாம் பிடிங்கின்னு வந்து நட்டு அததுக்கு உரம் உரம் போடுவோம் ஒரு ஒரு செடிக்கும் ரோஜா செடிக்கு வந்து முட்டத்தோல் டீத்தூளெல்லாம் கொட்டுவோம் எல்லா பூச்செடியும் வீட்டில் வச்சு வளர்க்குறோம் ஒரு சில செடிங்கள் வந்து கார்டனில் போய் வாங்கிக்கின்னு வருவோம் ஒரு சில செடிங்கள் வந்து வீட்டில் தெருங்கள் மேல விற்பாங்க அவங்ககிட்டயும் வாங்கிக்கிவோம் வாங்கி செடிங்களை வளர்த்து பராமரிக்கிறோம் பூச்சடிக்காத இருக்குறதுக்கு சாம்பல் கொஞ்சம் தூவிவிடுவோம் அப்படியும் ஜாஸ்தியாக இருந்துச்சின்னால் பூச்சு மருந்து கழனி வேலைக்கு போடுறாங்க இல்லையா அந்த பவுடருங்கள கொஞ்சம் வச்சுருந்து சாம்பல் கலந்து அதுமேலே தூவி விடுவோம் அப்போ செடிங்கள் நல்லா வளர்ச்சி வரும் அதுதான் நாங்கள் செடிங்களை வச்சு பராமரிக்கிறோம்